ம் சரி சரிங்க ஆ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ப லேடிஸ்க்கு தேவையானது எல்லாமே இருக்குதுங்க சாரீஸ் சுடிதார் நைட்டி எல்லாமே இருக்கு லேடிஸ்க்கு தேவையான பட்டு காட்டன் சில்க் வெரைட்டி செமி சில்க் வெரைட்டி ஃபேன்சி வெரைட்டி எல்லாமே இருக்கு காட்டன் மெய்ன்னா இருக்கு காட்டன் அதிகமாக போகும் காட்டன் நிறைய இருக்கு பட்டு இருக்கு பட்டு சில நிறைய இருக்கு செமி சில்க்கும் எடுத்துக்கோங்க பட்ஜெட் ரேஞ்சு பட்ஜெட் ரேஞ்சில வச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன ரேஞ்சிக்கு வேணுமோ அது வரைக்கும் முந்நூறு ரூபாயில் இருந்து என் கிட்ட முவாயரூவா வரைக்கும் கையில் வச்சு இருப்பங்க நீங்கள் கேட்டாங்கன்னா நாங்கள் இது பண்ணியும் கொடுப்போம் ப்யூர் பட்டு இருக்குது ப்யூர் பட்டும் இருக்குது செமி பட்டும் இருக்குது இப்பதிக்கு பார்த்திங்கன்னா கையில் வச்சு இருக்கிறது நான் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் அந்த மாதிரி வரைக்கும் வச்சு இருப்பங்க சாஃப்ட் சில்க்கு ரேஞ்சில் இருக்கிறது சாஃப்ட் சில்க்கு இப்போ டிரென்டிங்காக சாஃப்ட் சில்க் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும் டிசைனர் பட்டும் இருக்குங்க டிசைன்னர் பட்டு இருக்கு ஃபேன்ஸி பட்டும் இருக்கு ம் செஞ்சி கொடுப்பங்க தறிக்காரரோட கான்ட்ராக்ட் நிறைய இருக்கு எனக்கு அதுமாரி வாங்கிக்கலாம் ம்ம் பண்ணி கொடுத்தர்ளாம் நீங்கள் கலர் சொன்னிங்கன்னா இந்த மாரி பார்டர் வேணும் இந்த கலரில் சாரீ வேணும் இந்த மாதிரி முந்தி வேணும் நீங்கள் ஏதாவது கான்சப்ட் கொடுத்திங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தருவோங்க ஆ அதுக்கு ஆமாம் அதுக்கு தகுந்த மாரி ரேட்டு வருங்க கலருக்கும் கூட கொஞ்சம் ரேட்டு இருக்குதுங்க கலர்ன்னா ஒவ்வொன்று ஆமாம் ஆமாம் டிசைன் ஒரு மாதிரி ரேட்டு இருக்கு கொடுக்குற டிசைன்ன பொறுத்து கலர் வந்து ஒவ்வொரு கலரில் டபுள் டைம் போடுவாங்க அந்த கலருக்கு கொஞ்சம் காசு வரும் மேக்ஸிமம் டென் தௌசனில் இருந்து எடுத்துக்களாங்க அதில் ஆரமிக்கும் நீங்கள் எவ்வளோ வேலைக்கு நீங்கள் சொல்றதை பொறுத்து வேலை வரும் சிந்தடிக் மெட்டீரியல் இருக்கு காட்டன் மெட்டீரியல் இருக்கு முந்நூறுவில இருந்து ஸ்டார் ஆகுது முந்நூறுவில இருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் வச்சு இருப்பன் கையில் அதுக்கு மேலே வாங்க நேரில் வாங்க ரெடிமேடும் இருக்கு ரெடிமேடு ஐட்டமும் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்து தௌசண்ட் வரைக்கும் வச்சு இருக்குறன் அப்புறம் பொண்ணுங்களுக்கு லெஹங்கா மாதிரி பட்டு பாவாடை எல்லாமே என்கிட்ட நிறைய வாங்கிட்டு இருக்காங்க பட்டு பாவாடை எல்லாம் சொந்த தயாரிப்பே இருக்குது அந்த மாதிரி ம் கண்டிப்பாக இந்த மாதிரி பல்க்காக எடுக்கிறவங்களுக்கு பத்தில் இருந்து பதினஞ்சு பெர்சென்ட் வரைக்கும் தள்ளுபடி கொடுப்பன் பட்டு புடவைகளுக்கு இருவது பெர்சென்ட் வரைக்கும் தள்ளுபடி கொடுப்பன் ஆ சரி ஆ ஒகேங்க தேங்கி யூங்க